தொண்டை வலிக்கிறப்போ எங்கள் ஆயாகிட்ட போய் தொண்டை வலிக்கிதுன்னு சொல்லுவேன் அவங்க சுக்கு மிளகு திப்பிலி இதெல்லாம் போட்டு ஒரு ரசம் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க கொடுத்து குடிப்பேன் அப்போயும் சரியாகல அப்படின்னா சூப் குடிக்க சூப் அடிக்கடி குடிப்பேன் அதாவது அப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்பயும் கொஞ்சம் சரியாகலன்னா நைட்டு தூங்குகிறதுக்கு முன்னாடி பாலில் மஞ்சத்தூள் சுக்கு இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக மிதமான சூட்டில் தருவாங்க குடிச்சிட்டு படுப்பேன் படுத்திட்டு காலைல ஏந்திரிச்சாக்க அப்பையும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது இன்னும் சரியாகல முழுசாக அப்படின்னா தழை ஏதோ பரிச்சிட்டு வருவாங்க முருங்கத்தழை அப்புறம் இன்னும் குப்பைமேனித் தழைன்னு பரிச்சிட்டு வந்து கொஞ்சம் நல்ல நல்லா அரைச்சு அதில் வெறும் வயித்திலயே காலைல லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி வெறும் வயிற்றிலேயே குடிக்க வைப்பாங்க அப்படி குடிச்சிட்டா கொஞ்சம் நேரத்திலயே வாமிட் வரும் அதில் அப்படியே சளி தொண்டை அழுக்கு எல்லாமே வெளில வந்துடும் இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம்